நான் வந்து பரதநாட்டியம் க்ளாஸ்காக போயிருந்தேன் அந்த பரதநாட்டியம் க்ளாஸில் வந்து எப்படி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி சாங்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கலாக இருக்கிற கிளாசிக்கல இருக்கற சாங்ஸை தான் சூஸ் பண்ணுவாங்கள் அந்த மாதிரி சாங்ஸை சூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேப் சொல்லிக் கொடுத்து கர்நாடிக் டான்ஸ் சொல்லித் தருவாங்கள் இப்போ நயன்டின் நயன்டின் சிக்ஸ்டீஸ்லாம் வந்து அப்போ அப்போ ரிலீஸ் ஆன சாங்ஸ்லாம் இருக்கும் அந்த சாங்ஸ்லாம் வந்து அதை வச்சு பரதநாட்டியம் டான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஃபுல்லாக இருக்கும்